ஹலோ யாருங்க ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கள் சரிங்க ஆ சரிப்பா சரி உங்களுக்கு என்ன வேணும் நாண் நாண்வெஜ்ஜா வெஜ் பண்ணணுமா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி வேணும் ம் ம்

ஓகே

இது ரெண்டுமா எத்தனை பேருக்கு சமைக்கணும் நீங்கள் ஆடர் சொல்கிறதை பொறுத்துதான் நாங்கள் ஆள் போட்டு செய்ய முடியும் ம் ம் முந்நூறு நானூறு பேருக்கு வேலை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கொறைஞ்சது ஒரு பத்தாளாவது வைக்கணும் பத்து பேர் வைக்க ஆமாம் அது வந்து முந்நூறு நானூறு பேர்த்துக்கு நீங்கள் பொருள் வாங்கிக் கொடுக்குறீங்களா இல்லை நாங்களே பொருள் வாங்கிக்கணுமா நாங்களே பொருளும் சமைத்து வாங்கி கொடுத்து சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா முந்நூறு பேருக்குன்னா ஒரு ஆளுக்கு இப்போ எல்லா நீங்கள் சொன்ன ஐட்டம் பூராவுமே வேணும்ங்களா அப்போது சொன்ன ஐட்டம் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு வந்து நூறுபா ஆமாம் நூறுபா அப்போ முந்நூறு பேர்த்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள் ஆமாம் இருபதாயிரத்துக்குள்ள முடிக்க முடியாதுப்பா ஆள் கூலி இருக்குது எல்லாம் வாங்கி சமைக்கணும் பொருள் எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் ரேட்டு குறையாதில்லப்பா இன்னைக்கி குறையாது எல்லாம் வாங்கி சமைக்கணும் ஆள் கூலி இருக்குது நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் சமைக்கிற மாதிரி இருந்தால் எங்களுக்கு பதினஞ்சாயிருபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா போதும்

அதெல்லாம் கிடையாதுப்பா சாப்பாடு மட்டுந்தான் சாப்பாடு மட்டுந்தான் ம் எங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் கொடுத்துருங்க ஆ ஓகே ஆ ஓகேப்பா